ஒரு குடும்பம் வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு திருவிழாவுக்காக ஒரு வாரம் போய்ருந்தாங்க அங்கே திருவிழா முடிச்சுட்டு திரும்பி வர்றப்போ வீட்டில் வந்து பார்த்தா சிலிண்டரு வந்து காலி ஆயிடுச்சு நாளைக்கு வந்து பிள்ளைகள்லாம் வந்து பள்ளிக்கு செல்லணும் ஸோ வந்து சீக்கிரம் வந்து முன்பதிவு செய்யணும்னு சொல்லிவிட்டு அவங்கள காண்டக்ட் பண்ணி அவங்கள வந்து ஆர்டர் வந்து பஸ்ட் எப்பயுமே வந்து சிலிண்டர் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு அந்த நம்பர் ஒரு கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணி அது சிலிண்டரு அது பதிவு பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பதிவு பண்ணணும் இன்னும் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக சிலிண்டரு வேணும்னு சொன்னால் உங்கள் நீங்கள் வந்து அந்த அந்த சிலெண்டரு ஆஃபிஸுக்கு காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய நிலமையை வந்து அவுங்களுக்கு புரிய வெச்சி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சி எங்களுக்கு வந்து உடனடியாக சிலிண்ட்ரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நிலமையை வந்து அவங்களுக்கு புரிய வெச்சிங்கனா அவங்க வந்து சீக்கிரமே அடுத்த நாளே வந்து சிலிண்டரு வர்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய அதுக்கான ரீசன் வந்து கரெக்டாக சொல்லணும் எதனால இந்த மாதிரி இப்போ நான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அவங்களுக்கு வந்து தேவை அவங்க வந்து வேறு வழி இல்லை அது மட்டும் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து அது அது தான் பண்ணி ஆகணும் அதனால சொல்லிவிட்டு அந்த மாதிரி அந்த ஒரு அது மாதிரி ஒரு சூழல் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லலாம் அது மாதிரி உங்களுக்கும் இருக்க வந்து அந்த சூழல் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சொல்லி என்ன உங்களுடைய கரெக்டான அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கன்வே பண்ணி நீங்கள் வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து தர அளவுக்கு வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன் இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் பொய்யாக இருக்க கூடாது கரெக்டாக இருக்குணும் அது மாதிரி பதிவு பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அதை பண்ணணும் முன்பதிவு பண்ணணும் அது தர ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கால் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போது வந்து எப்படி இருக்குதுன்னா ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு வந்து நம்ம ஐடி நம்பரு கேட்கும் இது தானா உங்கள் ஐடி நம்பருன்னா ஆமாம் ஆம்ன்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அவங்க கேக்கிற அந்த ஃபோன் கால் வர்றதில் நீங்கள் எல்லாமே கேட்டு ரெடி பண்ணி அதுக்கு அந்த நீங்கள் அவங்க கேக்கிற கேள்விக்கு கேள்விக்கு அந்த ப்ரஸ் ஒன்று அழுத்துங்கள் டூ அழுத்துங்கள் அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கும் அதுக்கு ரிப்ளே பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம்